எனக்கு பிடித்த கலைஞர் இசை இளையராஜா அவர் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்குறாரு படங்களுக்கு இசையமைச்சுருக்குறாரு அதனால் அவரே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவர்னுடைய இண்டியா லெவலில் இண்டியா லெவலில் அவர்னுடைய எத்தினை அவார்டுகள் வாங்கியிருக்குறாரு எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருக்குறாங்க அவர்னுடைய இசை எனக்கு ரொம்பவும் பிரியமாக இருக்குது அதனால அவரினுடைய அவரை அவரினுடைய இசை அவரினுடைய பாடல் அவருடைய எந்த படத்துக்கும் அவர் இசையமைச்சாருனாவே ரொம்பவே ஹிட்டாகும் அவர்னுடைய பேச்சு திறமை அவரினுடைய அவரினுடைய பேசுகிற ஒரு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் இசை அமைக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே இசை இளையராஜா தான் எனக்கு ரொம்பவே நல்லா பிடிக்கும் பாட்டு